எங்கள் ஊரில் அதிகமாக காணப்படுற பறவை வந்து எங்கள் ஊரில் அதிகமாக பறவைகளெலாம் காணப்படாது இருந்தாலும் சொல்லணுன்னால் காக்கா அப்புறம் வந்து கோழி கிளி பருந்து அப்புறம் ரொம்ப கொஞ்சம் ரேராக மயில் அதிகமாக காணப்படும் இப்போ இந்த மாதிரி பறவைகளில் எனக்கு எனக்கு அதிகமாக பழக்கப்பட்டு தெரிஞ்ச பறவைகள் எது பார்த்தீங்கன்னா காக்கா தான் காக்கா வந்து எனக்கு ஏன் பிடிக்குன்னா க பிடிக்குன்றத விட அது ஏன் வந்து சிறப்பாக பார்க்கறேனா அது அது வந்து எங்கள் எங்கள் ஊரில் என்னென்னலாம் பழக்கனா இங் அதை என்னுடைய முன்னோர்கள்னு நம்புவாங்க என் கூட இருக்கவர்கள்லாம் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெலாம் பண்ணுவாங்க அதில்லாம இந்த காக்காகிறது வந்து அது எவ்வளோ தான் வெயிலில் இருந்தாலும் வெயிலில் சுற்றினாலும் அது வந்து இந்த ஒன்றாவே தான் போகும் ஒன்றாவே தான் வரும் அது அது கிட்டேயிருந்து இந்த ஒற்றுமையை நம்ம எப்பவுமே பார்க்கலாம் அதனால் இந்த காக்கா மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஏ அதே மாதிரி சின்ன வயசிலேருந்து நம்ம அதிகமாக வீட்டில் பார்த்த பறவையும் அது தான் நம்ம இ வீடு வந்து எதுவும் நம்ம ரொம்ப வெயிலில் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்ககிறதால அதிகமாக காணப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் காக்கா தான் எப்பவுமே இதை என் வீட்டில் இருக்கவர்களுக்கும் வந்து காக்கா தான் வந்து அவர்களையும் தெய்வமாக பார்க்கறாங்கன்றதுனால எங் எனக்கும் வந்து அதுமேலே ஒரு தனி இது இருக்குது மற்றபடி வேறு எல்லா பறவையை விடயும் காக்கா தான் செ எனக்கு பு பிடித்த பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இரு இருந்தாலும் மயில்கள் மயிலும் எனக்கு பிடிக்கும் மயிலும் நான் சின்ன வயசிலேருந்து பார்த்துருக்கேன் மயில் வந்து இங்கே இருக்கிற ஆசிரமங்களெலாம் நான் பார்ப்பேன் அந்த மயில்களில் வந்து வெள்ளை மயிலெலாம் தென்படும் வெயில் வெள்ளை மயில் வந்து தோகை விரிக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தோகை விரிக்கிற வெள்ளை மயில் வந்து இப்போதிக்கு அதிகமாக காணப்படுறதில்ல ஏன் குறைஞ்சிடுச்சின்னு தெரில ஆனால் வந்து அப்பெல்லாம் நிறைய நான் சின்ன வயசுலெலாம் நிறைய பார்த்துருக்கேன் வெள்ளை மயில் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஆண் மயில் பெண் மயில் இதலாம் வேறுபாடு தெரியாமல் இருக்கிற அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த விஷயமெலாம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு புதுசாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து அது அதெல்லாம் சிறப்பாக இருந்தது சின்ன வயசுலெலாம் பார்க்கும்போது அதை சொல்ல போனோன்னால் காக்கா அப்புறம் மயில் தான் வந்து எனக்கு பிடித்த பறவைகள்னு சொல்லலாம்